ஆமாம் தமிழ்ல பேசும்போதும் சரி எழுதும்போதும் சரி ஒரு சில எழுத்துக்கள்ல உச்சரிக்கும்போதும் எனக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது செய் செய்யாத இந்த செ அப்படின்றதுக்கு பதிலாக சா அப்படின்றத நான் உச்சரிப்பேன் செய் அப்படின்ற சய்யாத சய்யாத செய்யாத அப்படின்றத சய்யாதா அப்படின்னு சில நேரங்கள்ல சொல்லிடுவேன் ஸோ அது கொஞ்சம் பார்த்து அந்த அந்த உச்சரிப்புகள் வரும்போது கொஞ்சம் சமாளித்துதான் நான் உச்சரிப்பேன் அதேமாதிரி எழுதும்போது அந்த லனா பெரிய ளனா வருமா சின்ன லனா வருமா அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது மற்றபடி நிறைய டிஸ்டபன்ஸ்லாம் இல்லை நாம் ஓரளவுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் இல்லை அதிகபட்சமாக மிஸ்டேக்கே வராமல்தான் நான் எழுதுவேன் தமிழ்ல இந்த சில இடங்கள்ல மட்டுந்தான் எனக்கு மிஸ்டேக்ஸ் வரும் மற்றபடிலாம் எனக்கு அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வராது